இப்போ வந்து கால்நடை வளர்ப்புனா அந்த மாடு ஆடு அவங்க வளர்க்கறவங்க தானே அவங்க வளர்க்குறவங்கனா வெளியூர் போனாங்கன்னா நம்ம வியாபாரிகள் வந்து எதாட்டு வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்கல்ல அவங்கள வச்சு பார்த்துக்கிடுவாங்க அவங்களே எல்லாம் மருந்து இதெல்லாம் வச்சிருப்பாங்க மருந்துனா இப்படி தண்ணி வச்சு பார்த்துக்கிடுவாங்க நல்லா அவங்க வெளியூர் போனாலும் ஆட்டுக்கு தண்ணி மாட்டுக்குத் தண்ணி புறாக்கள்லாம் அரிசி அதெலாம் போட்டு வச்சிக்கிடுவாங்க தனித்தனியாக தனித்தனியாக தண்ணி வச்சிவிடுவாங்க வேறேன்னா இப்போ மாட்டுக்கே எதானு நோய் வந்தாலும் அவங்களே பார்த்துக்குடுவாங்க இவங்கிட்ட கேட்க வேண்டாம் இவங்க நல்ல பார்த்துக்குடுவாங்கனு தெரியும் அவங்களுக்கு வியாபாரிக்கு சரிங்கன்னு இவங்கட்டேயே இவங்க நான் ஆடு மேய்க்கிறவங்கிட்டேயே கொடுத்துட்டு போயிருவாங்க ஆடெல்லாம் மாடும் அப்படிதான் அவங்கட்டே வீட்டுட்டுப் போனால் அவங்களே பார்த்துக்குடுவாங்க அடுத்த மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மேய்ச்சலில் இருந்து கூட்டுட்டும் வந்துக்கிடுவாங்க அடுத்த நாள் இது அவங்களுக்கு ஒரு வே பெரிய எதுவும் பிரச்சனை எதுவும் வராது அடுத்து மாட்டுக்கு நோயினா நோய் ஏதுவும் வந்துச்சாலும் அவங்களே பார்த்துக்குடுவாங்க தண்ணி வைக்காதனால தான் நோய் வரும்ல சவையல் போடும் ஒருமாதிரிய உங் அங் சவைக்கும் தெரியுமா அதேமாதிரியே சவையல்னாலும் அவங்களுக்கு நோய் தெரியும் இந்த இது சவைச்சால் இது கொடுக்கணும் அப்படி அதை கொடுத்துக்குடுவாங்க வேறேன்னா அந்த கோழி மாடு ஆடு ஆடு வளர்க்குறவங்கன்னா நாய்ட்ட விடாமல் பார்த்துக்கிடுவோம் ஒருமாதிரி அடைத்து வச்சு வளர்ப்பாங்க அந்த கூண்டுமாதிரி வச்சு அடைத்து வச்சு வளர்த்துக்குடுவாங்க அது நாய்ட்டல்லாம் பார்த்துக்கிடணும் நாய் கடிக்கின்ற நாய்னா விடக்கூடாது சில ஆடுகள்லாம் கடித்து விட்டுரும் கடிச்சா அது கால்நடை மருத்துவமனையில் போய் கொடுக்கணும் அவங்க வந்து ஊசி போடுவாங்க மருந்து கொடுப்பாங்க அது சவையத்தா இருக்கணும் வேறேனா புறாக்கு இப்போ கோழி வளர்த்தாங்கனா கோழிய வந்து தெள்ளு வரும் வேறே என்ன கோழி முட்டை இடும் முட்டை எடுக்கணும் ஆடு குட்டினா ஆடு குட்டி பாலு கறக்கணும் மாடுனா மாடு பால் கறப்பாங்க மாடு பால் கறக்கிறத விற்பாங்க அதை விற்று அவங்களுக்கு காசு வர்றத அவங்களே வச்சிக்கிடுவாங்க அடுத்து அவங்க வந்தவொன்னே கொடுப்பாங்க எதுன்னா அவங்க செலவுக்கு வச்சிக்கிடுவாங்க இப்போ ஆ ஒரு மாடே ரெ ஒரு மாட்டுக்கு ரெண்டு லிட்டர்னா ஒரு எரநூறுபா அப்படி கிடச்சிச்சினா அவங்களு மாசக்கணக்கில் வச்சு வாங்கிக்கிடுவாங்க வேறே ஆட்டுக்குட்டினா அப்படிதான் ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டி எக்ஸ்ட்ராக ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஆட்டுக்குட்டி வாங்கினா விற்றுருவாங்க கா கிடாக்கன்று ஆட்டுக்கன்று அப்படின்னா விற்று அவங்க அதை காசு எடுத்துக்கிடுவாங்க இல்லைனா அதை நல்லா வளர்ப்பாங்க நல்லா வளர்த்து எதாட்டும் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க அப்படி வியாபாரத்துக்கு கொடுத்துருவாங்க ஏதாவது வச்சு பார்த்துக்குடுவாங்க